பறவைகள் எல்லாம் ஒன்றாக பறந்தாலும் அது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் காணப்படும் அது வந்து ரொம்ப சி சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் அப்படி பறவைகள் பா பறக்கிற ஸ்ட பறக்கிற ஸ்டைலு உட்காந்திருக்குறது அது கலரு அதோடய கலரு பறவைகளோடய கலரு கண்ணு அது சாப்பிட்ற விதம் ஒன்று ஒன்னுலேயும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ட்ஸ் இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் இது வேறு பறவை அது வேறு பறவைன்னு அது பறக்கும் போது பார்த்தாலே தெரியும் ஒரு சில பறவை வந்து றெக்கையை வந்து நல்லா ஃப்ரீயா விட்டு போகும் ஒரு சில பறவை வந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக பறக்கும் பறக்குகிறத வச்சே கண்டுபிடிக்கலாம் மே பி உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரி ஸ்டைலா பார்க்க நல்லாயிருக்கும் பறவைகள் அதனால் பறவைகள் வந்து அழகாக கண்டுபிடிக்கலாம் வேறு வேறு பறவைன்னு சில பறவை வந்து பார்க்க அப்படி ஒரே மாதிரியே செய்யும் எல்லா பாவனையும் ஆமாம் எல்லாப் பறவை எல்லாப் பறவையும் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா பறவைகள்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு சில பறவை வந்து பறக்குகிறத வச்சு இந்த சௌண்ட் சௌண்ட வச்சு கண்டுபிடி சௌண்ட வச்சு கண்டுபிடிக்கலாம் பா சௌண்ட்லே நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு பறவை ஒரு ஒரு மாதிரியா சௌண்ட் வரும் அந்த சௌண்ட வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த பறவை அப்படின்னு